இந்தியாவில் வந்து கல்விமுறை இப்பவும் எல்லோருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு அதுவே ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் கல்விமுறை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா எல்லோருக்குமே பயன்படுற வகையில் இருக்குது வெளிநாடுகளோடு ஒப்பிடும்போது நம்மளோடயது இந்தியாவில் உள்ள கல்விமுறைகள்ல வந்து இந்த ஸ்மார்ட் போர்டு அந்தமாதிரி கல்விமுறைகள் வருது ஒருசில வகுப்புகள் மட்டும் ஒருசில ஏரியா ஒருசில ஸ்கூல்ல மட்டுந்தான் இருக்குது நான் அரசு பள்ளிகள்லாம் அதுலெலாம் கிடையவே இல் இல்லை ஒரு ஒரு ஒரு இதாக டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது எல்லோருக்கும் பயன்படுற படுறா மாதிரி அதுக்கான கருவிகள் இன்னும் இல்லவே இல்லை ஆனால் வெளிநாட்டில் எப்படி இருக்குதுன்னா அவங்களுக்கு எல்லா வசதிகளுமே ஈஸியாக கெடைச்சிருக்கு இந்தியாவில் கல்விமுறை இன்னும் மேம்படுத்த அரசு வந்து நிறையா முயற்சி எடுக்கலாம் அதுக்கப்புறம் அது நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தொழில்நுட்பம் வந்து நிறையா வளந் நிறையா வளர்ச்சி அடைஞ்சிட்டு நம்மளால் சொல்லமுடியாத அளவுக்கு தொழில்நுட்பம் நான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு அதனால வேலை வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது அப்போ அந்த தொழில்நுட்பங்குறதுல இருக்கிற கருவிகளெல்லாம் என்ன பண்ணணும் கொஞ்சம் கல்வி முறைகளுக்கு தகுந்தாப்பில மாற்றி வச்சிடுறோம் மாற்றி வைக்கும்பொழுது அது கல்விமுறைக்கு வந்து அழகா பயன்படும் அது மட்டும் இல்லாமல் கல்வி வந்து எல்லோருக்குமே கிடைக்கணும் சா அது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு சின்ன ஒரு ஒரு ஒரு கூலித்தொழிலாளிலிகள்லேருந்து ஒரு பணக்காரவங்க வரைக்கும் கூட அந்த கல்விமுறை வந்து சமம்மாக அமையணும் சமம்மாக அமைஞ்சால்தான் அது கல்விமுறை வந்து பின்னாடி எல் எல்லோருக்குமே சமமான கல்வி அப்படிங்குற ஒரு ஒரு தா ஒரு தாட் இருக்கும் ஆனால் சமமான கல்வி இப்பவும் இந்தியாவில் வந்து கிடைக்கிது ஆனால் என்னென்னா பொருளாதாரம் மட்டுந்தான் அதை வந்து ச நிர்ணயிக்கிது கல்விமுறையை வந்து ப பணம் இருக்கிறவங்க அதிகமாக படிச்சிடுறாங்க பணம் இல்லாதவங்களால் படிக்க முடியலை இது வந்து ஒரு பெரிய குறைபாடாகவேதான் இருக்குது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு தமிழ் மீடியம் அந் இந்த இந்தமாதிரி ஸ்கூலு இருந்தாக்கூட பரவாயில்ல லாங்குவேஜ் வித்தியாசமாக இருந்தாக்கூட பரவாயில்ல ஆனால் கல்வியே கிடைக்காம நிறைய பேருக்கு இருக்குது